எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபிரிட்ஜ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் எங்கள் ஊரில் போயிட்டு ஒரு கடையில் பார்த்தேன் வசந்த் அன் கோவில் பார்த்தேன் ஃபிரிட்ஜ் அங்கே வந்து இருந்த ஸ்டாக்கிங் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஃபிரிட்ஜ்ஜை பற்றி கேட்டதுமே நல்லா கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிணாங்க இந்த மாதிரி ஃபிரிட்ஜ் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னால் டென் இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது ஃபிஃப்டீன் இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிட்டுருந்தாங்க ஆனால் அங்கே பிடிக்கலை ஸோ நான் இங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து கிருஷ்ணகிரி ஸோ இங்கே வந்து நான் வந்து சத்யாவில் போய் பார்த்தேன் பார்த்ததுனால அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க கொஞ்சம் எஸ்ஜி ப்ராடக்டில் பார்த்தேன் ஃபிரிட்ஜ்ஜு நல்லா இருந்தது ஆனால் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டுருந்தாங்க ஆனால் அந்த ஸ்டாஃப்புங்க எல்லாம் அந்த ஃபிரிட்ஜ்ஜை பற்றி எல்லாமே எடுத்து சொன்னாங்க இதை இந்த இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து இந்த மாதிரி ஃபிரிட்ஜ்ஜாகவும் கன்வர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீசராகவும் கன்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டுருந்தாங்க